ஆன்லைன் ஷாப்பிங்னு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து வெளியில போய் கடைகள்ல ஏறி இறங்கி அந்த கடையில் பிடிக்கலேனா அடுத்த கடைக்கு போய் அதில் ஏறி இறங்கி அதில் பிடிக்கலன்னு அதுமாதிரியெல்லாம் நம்ம அலையாமல் நேரடியாக நம்ம வீட்டில இருந்துகிட்டே வந்து அந்த இணையதளத்தின் மூலமாக வந்து நம்ம எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை செலெக்ட் பண்ணி அதிலருந்து நம்மளுக்கு என்ன என்ன விலையில நம்மளுக்கு வேணுமோ அந்த விலையும் செலெக்ட் பண்ணி அதுக்கு என்ன கலர் நம்மளுக்கு சூஸ் பண்ணணுமோ அதையும் நம்ம செலெக்ட் பண்ணி அது மூலமாக வந்து நம்ம இணையதளத்தின் மூலமாக வந்து நம்ம இப்போ வாங்கிக்கிலாம் அந்த இணையத்தளத்தில் வந்து ரொம்ப நம்பிக்கையான இணையதளம்னு பார்த்தோம்னா ஃபிளிப்கார்ட் எடுத்துக்கலாம் ஃபிளிப்கார்ட் அ அடுத்தது வந்து அமேஸான் அது ரெண்டு ரெண்டு இணையத்தளத்திலையுமே வந்து ரொம்ப நம்பிக்கையாக நாங்கள் வாங்கிகிட்ருக்கோம் எங்கள் நாங்கள் அது ரெண்டு இணையத்தளத்தில் தான் வாங்கிகிட்ருக்கோம் வேற அடுத்த இதுக்கு நாங்கள் போகல அடுத்த புதுசாக உள்ள வெப்சைட்க்குள்ள போயிட்டோம்னால் அது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறமாரியே இருக்கும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏதாவது ஆட்ரு பண்ணால் நாம் ஒன்று ஆட்ரு பண்ணுவோம் அவங்க வந்து அனு அனுப்புகிறது வந்து வேற ஏதாவது இருந்திருக்கும் அதில் வந்து திருப்பி எடுத்துக்கிற அந்த இது இருக்காது நம்ம வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க நாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து ஏமாந்துடுவோம் அதனால அந்த பணம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த புதுசாக உள்ள இணையத்தளத்துக்குள்ளே போகாமல் இது நல்ல பேர் எடுத்த ஒரு நம்பிக்கையான இளையத்தளம்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு இதுக்குள்ளதான் நாங்கள் போய் வாங்கிட்டிருக்கோம் இதனால என்ன நல்ல விஷயம்னு பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம அலைச்சல் குறையுது நம்மளுக்கு வந்து கடையில் போய்ட்டு ஒவ்வொன்றா அவங்கள எடுத்துப்போட சொல்லி எடுத்து காமித்து அதையை நாம் செலெக்ட் பண்றதுக்கும் இதில் நாம்மளே வ்யூ பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொன்றுலையும் போய் போய் எடுத்து எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் என்ன கலர் வேணுமோ பொறுமையாக எல்லாமே பார்த்து என்ன கலர் வேணும் என்ன விலையில வேணும் என்ன நம்ம பொருள் எடுக்கப்போகிறோம் அதை எல்லாமே நாம்மளே யோசித்து முடிவெடுத்துக்கலாம் இதுதான் வந்து நம்மளுக்கு விஷயமாக இருக்கும் அலைச்சல் இருக்காது கெட்ட விஷயங்கம்போது நம்ம வந்து நிறையா பார்த்ததெல்லாம் ஆட்ரு பண்ணமாதிரி இருக்கும் அதுமாதிரி யோசிக்கும்போது நம்மளுக்கு பணம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறமாரியும் இருக்குது ஓ இன்னைக்கி இதை ஆட்ரு பண்ணி வாங்கிட்டோமா அடுத்தது இது ஆட்ரு பண்ணலாமா நம்ம வந்து வெளியில் போய் வாங்குறதுனா வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்தநாள் பார்த்துக்கலாம் அது முக்கியம் இல்லை அப்படிங்கிறமாரி யோசிப்போம் இதை நாம் வந்து முக்கியமில்லைனாலும் இதை வாங்கிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு தோணுது அப்புறம் அது இல்லாமல் வந்து புதுசாக ஒரு இணையத்தளத்துக்குள்ள போய்ட்டு அதில் ஏமாற்றுனம்னாலோ ஏமாந்துடுவோம் அப்படிங்கிறமாரி அந்த ஒரு இதுவும் நடக்குது அதனால் வந்து நிரந்தரமாக நம்ம எதில் செலெக்ட் பண்ணி எதை இணையத்தளத்தில் ந நம்பிக்கையாக இருக்கிறமோ அதில் வந்து நம்ம வாங்கிட்டிருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது